ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க ஆமாம்ங்க சொல்லுங்கள் ஆமாம்ங்க நிறைய வெரைட்டி இருக்குங்க நல்ல பிராண்டு பிராண்டு இது இருக்குங்க ஆர்த்தி பில்ஸ்பெரி நாகா அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குங்க ஆர்த்திங்கிறது நாங்களே ஹோம்மேட் பண்ணி தயாரிக்கிறதுங்க மத்ததெல்லாம் இப்படி ரெடிமேடு கம்பெனிலருந்து வாங்குறதுங்க அதில் ஒரு பேக்கெட்டில் பத்து பத்து பீஸ் இருக்குங்க அதாங்க இந்த ஆர்த்தி மட்டும் நம்ம வீட்டுல செய்யிறதுனாலைங்க அது ஒரு பதினஞ்சிரூவா வரும்ங்க இந்த கம்பெனி இதெலாம் ஒரு பத்துரூவா வரும்ங்க ஆனால் நம்ம நம்ம வீட்டில் செய்யிறது வந்து நல்லாருக்குங்க அது தான் அதிகம் இவங்க எல்லாம் அது தான் நிறைய வாங்கிட்டு போவாங்க கேட்டுங்க ஆமாம்ங்க இது தான் ந இது நல்லாருக்குங்க ஆர்த்தி நல்லாருக்குங்க அதான் குழந்தைக்கிங்கனால தாங்க நாங்களே வீட்டில் என்னென்ன போட்டு நல்ல எண்ணயாங்க மரச்செக்கு எண்ண போட்டு நல்லா பண்ணுறோம்ங்க அதனால் எல்லாம் பார்த்துட்டு இது தான் பரவால்லைங்கிறாங்க ஆர்த்தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகறாங்கங்க நிறைய பேர் ஆமாம்ங்க அதான் குழந்தைகளுக்கு எல்லா நாளும் அது நல்லாவும் இருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கு அப்படின்ட்டு நல்லா இருக்குன்ட்டு எல்லாம் வாங்கிட்டு போகறாங்கங்க ஒரு பத்து பேக்கெட் வாங்குனா ஒரு பௌல் தருவோம்ங்க ஆமாம்ங்க பௌல் தருவாங்க அதனால் அதுவும் பௌலும் நல்லாருக்குன்ட்டுங்க அதுவும் இப்போ வாங்கிகிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் இன்னும் ஒரு இருபது அந்தமாதிரி வாங்கிட்டு போவாங்கங்க ம் நல்லாருக்குங்க அதனால தாங்க நான் அதை மென்ஷன் பண்ணுறன் நம்ம வீட்ல பண்ணுறோம்ங்களா நம்ப வீட்டில் பண்ணால் நம்ம பா குழந்தைகளுக்குலாம் எப்படி பண்ணுவோங்க அந்தமாதிரி பார்த்து பார்த்து பண்ணுறதுனால நாங்கள் வர கஸ்டமருக்கு சொல்லுவோம்ங்க உங்கள் இஷ்டம் நீங்கள் எதுவேணா வாங்கிக்கலாம் ஆனால் நாங்கள் வீட்டில் இது பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு எல்லாம் யூஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நாங்களும் ரெஃபர் பண்ணுவோம்ங்க அவங்களும் வாங்கிகிட்டு போய் யூஸ் பண்ணிவிட்டு ஓ பரவால்லைங்க மேடம் நீங்கள் சொன்னது நல்லாருக்குன்ட்டு வாங்கிட்டு போவாங்கங்க

ஆமாம்ங்க ஆமாம் சரி சரிங்க அப்போ நான் சொன்னது ஆர்த்தி இதே நல்லாருக்கும்ங்க அதே வாங்கிக்கலாம் வாங்கிக்கிங்க அது காலையில ஆறு மணிக்கே ஓப்பன் ஆயிரும்ங்க ஆமாம்ங்க அப்புறம் நைட்டு எட்டு மணிமுட்டு இருக்குங்க அப்போ ஃபோன் நம்பர் இருக்குங்க ஃபோன் நம்பர் வரதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டிங்கன்னா நாங்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுடுவோம்ங்க ஆ ரெடி எவ்வளோ பேக்கெட் வேணும்ன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்டு அதையே அப்புறம் மத்ததெல்லாம் ம மறுபடியும் இது பண்ணுவோம்ங்க கஸ்டமருக்கு கொடுப்போம்ங்க ஆமாம்ங்க ஆமாம் ஓ சரி சரிங்க ம் சரி ஓ சரிங்க கண்டிப்பாக எவ்வளோ இருபது பேக்கெட் எடுத்து வச்சிடுட்டுங்களா ஒ ஓ சரிங்க சரிங்க நாளைக்கு வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சரிங்க சரிங்க சரிங்க